ஹலோ மேம் பூக்கடையிலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு என்ன வேணும்

எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ ரோஸ்ஸு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ்ஸு அரபிது இருக்குது மல்லிப்பூ இருக்குது முல்லைப்பூ ஜாதிப்பூ காக்கர்ட்டான் கனகாமரம் ரா பார்த்தீங்கன்னா பேங்களூர் ரோஸ்ஸு இந்தமாதிரி வெரைட்டியான பூவெலாம் இருக்குது மேம் உங்களுக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா மேம் பூக்கேத்தமாதிரி அமௌண்ட்டு இருக்குது மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீசன்ருக்கறதனால வில கம்மியாகவும் இருக்குது மேம் ஆ மற்ற பூவெலாம் பார்த்தீங்கன்னா சாமந்தியெலாம் ரொம்ப ரேட்டு மேம் அதெலாம் இருக்கும் நான் எல்லாத்தோடையும் அமௌண்ட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபையோ அந்த பூ வாங்கிக்கிறீங்களா மேம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ வந்து ஒரு கிலோ அற்நூறுபா கனகாமரம் ஒ பார்த்தீங்கன்னா ஒரு சேரு இரநூத்தி எண்பதுரூபா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்நூற்றி ஐம்பதுருபா மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு சேரு வச்சுதான் கணக்கு சொல்லுவோம் நாங்கள் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுருவா மேடம் ஆ பேங்களூர் ரோஸ் போத்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம் லூஸ்லலாம் கொடுக்க மாட்டோம் கட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுருவா மேடம் இப்போது உங்களுக்கு என்ன பூ தேவைப்படும் மேம் ஆ மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுருவா மேடம் உங்களுக்கு எவ்வளோ தேவைலப்படும் சொல்லுங்கள் மேடம் ஆ நீங்கள் நிறைய பூ வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம் மேடம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் மேடம் ஓகே மேம் ஷியோராக உங்களுக்கு கம்மி பண்ணுறோம் மேம் ரெண்டு கிலோ மூணு கிலோ கேட்டிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு பஸ்ட்டு நாங்கள் வந்து அமௌ அமௌண்ட்டு வந்து கம்மியாக கொடுக்குறோம் மேம் ஒரு இரநூறுபா முந்நூறுபாய் நாங்கள் பண்ணுவோம் மேம் உங்களுக்கு என்னைக்கு எந்த டேட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னால் மேம் நாங்கள் டோர் டெலிவரி கூட பண்ணுறோம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்கியூ மேம் யூ ஆல்வேஸ் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்கியூ தேங்க்கியூ மேம் தேங்க்கியூ ஃபார் காலிங் ஆ ஓகே மேம் ஷியோர் மேம் வரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வாங்க மேம் ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க்கியூ தேங்க்கியூ யுவர் விஷ்